ஹலோ சார் எனக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் எங்கள் அண்ணண் மேரேஜ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நான் ஹேர் கட் பண்ணணும் என்னென்ன வேரியண்ட் இருக்குது சார் உங்கக்கிட்ட ஹேர் ஸ்டைல்

ஓகே சார் ஆ சரி நாங்கள் நாளைக்கு ஈவினிங் அந்த மாதிரி வரோம் சார் நான் ஓகே சார் ஆனால் உங்கக்கிட்ட பேக்கேஜ்லாம் இருக்கா சார் ஃபேஸ் பேக் அந்த மாதிரி ஓகே சார் இந்த இப்போ வந்து நீங்கள் சம்மர் பேக்கேஜ் சொன்னீங்கள்ல சார் அந்த அந்த அமௌண்ட்டு என்ன ரேட் வருது சார் ஓகே சார் கண்டிப்பாக நாளைக்கு ஈவினிங் வரேன் சார் நான் ஆ சொல்லுங்கள் ஆ

ஓகே சார் நான் இந்த நம்பருக்கு வந்து ஜிபே பண்ணிவிட்டு நாளைக்கு வரேன் சார்